நல்லா படிக்கும்போதே நல்லா படிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருந்திருக்கும் இப்போது நினச்சி என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்பயே படிச்சிருந்திருந்தா நல்ல சென்டம்ல டிகிரி சேர்ட் டிகிரி வாங்கிருந்துருந்தா இப் நல்லா டிகிரி நல்ல படிப்பு நல்லா படிச்சிருந்துருந்தா உயர்ந்த பதவிக்கு போயிருந்திருக்குலாம் இப்போது நான் கஷ்டப்படுறேன் ப படிக்கி படிச்சிருந்தால் இந்த டிஎன் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை வேற எக்ஸாம் நல்லா ப்ரிப்பெர் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் வொர்க் பண்ணியிருந்தால் கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருந்தா கண்டிப்பாக பலன் கிடைச்சிருக்கும் இப்போ நான் வருத்தப்படுறேன் என் ஏன்டா அப்பயே நம்ம அந்த வயசுலே நம்ம படிக்கிலையே நம்ம என்ன பண்ணிட்டோம்னு இப்போ யோசிக்கிறேன் அப் படிச்சவனுங்கெல்லாம் இப்போ எங்கேயோ இருக்கானுங்க எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறானுங்க நம்ம படிக்கு அதுக்குதான் சொல்கிறேன் படிக்கும்போது படிங்க படிங்க படிங்கங்கறது விளாட்டாவே இருந்துட்டேன் முதல்லையே ப நல்லா படிச்சிருந்துருந்தால் இந்த நல்ல பதவி உயர்ந்த உயர் பதவி நல்ல கலெக்டரோ இல்லை எஸ்பியோ வந்திருக்குலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்துருந்தா அதேமாதிரி பிஏ முடிச்சிருந்துருந்தால் அது நல்ல லக்ச்சுரராக நல்ல உயர்ந்த ப பதவியாக ப்ரொஃபசர் லெவல்ல வந்திருக்கலாம் இவ்வளோ அவங்கள்லாம் எந்த நல்ல அருமையான சேலரி வாங்குறாங்க நான் இன்னும் நம்ம பாதியிலேயே நிற்கிறோம் இது எப்போ அவங்க சேலரிக்கு நம்ம வாங்குவோம்னு நம்மளுக்கே தெரியிலை ஸோ கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக பலன் கிடைக்குமுன்னு சொல்லுவாங்க நம்ம படிக்கணும் படிக்கிற நேரத்தில் படிச்சால்தான் இப்படியே நம்ம விளாட்டா இருக்கக்கூடாது அதனாலதான் சொல்கிறேன் எல்லாமே படிங்க நல்லா படிங்க நல்லா ஹார்ட்வொர்க் பண்ணுங்க கஷ்டப்படுங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுதான் இன்றைக்கி ரொம்ப வாழ் வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தின ஏன்னா இப்போ நான் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அழகாக எப்படி பார் இவங்கள்லாம் எப்படி இருக்காங்க நாங்கள் நான் எங்கே இருக்கிறேன் பாருன்னு ரொம்ப இதாக இருக்குது இப்போது ஓகேங்களா அவங்களாம் உயர் நல்ல எங்கேயோ போய்ட்டாங்க அவங்களாம் நல்ல பதவி வாங்கிட்டு நல்ல உயர்ந்த பதவிக்கே எங்கேயோ இருக்குறாங்க நம்மள பாருங்கள் இன்னும் நம்ம இங்கேயே இருக்கிறோம் எந்த இதுவும் இல்லாமல் ப்ரமோஷன் இல்லாமல் இப்படியே நம்ம வாழ்க்கை போகுது அவங்கள்லாம் எங்கே எங்கயோ ப படிப்பு மேலே படிப்பு மேலே படிச்சிட்டே போனோம்னா நல்ல போகிக்கலாம் எந்த இதுவும் இல்லாமல் லைஃப்பே டோட்டலாக சேஞ்ச் மா மாற்றங்கள் ஏ ஏற்படும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நல்ல படிக்கணும் படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பே சேஞ்ச் ஆகிக்கிலாம் கஷ்டப்படுங்க கஷ்டப்படுங்க இப்போது தான் படிப்புன்னு படிக்கிற நேரத்தில் படிச்சிக்கோங்க இந்த வயசில் படிக்காமல் திருப்பி நீங்கள் முடிச்சிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ படிப்பு நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும்போது படிக்க படிப்பு படிப்பு படிப்பு இதேதான் படிக்கிறன சொல் படிக்கணும் ஓகேங்களா படிக்காமல் இருந்துறாதீங்க யாரும் படிக்க படிக்காமல் இப்போல்லாம் பாருங்கபா எதுமே இல்லை அவங்கவுங்க செ என்ன இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ படிப்பு படிங்க கல்வி நம்மளுக்கு கை கொடுக்கும் கடைசி வரைக்கும் அதுதான் கடைசி வரைக்கும் வரும் மற்றவங்க யாரும் வராங்களோ இல்லையோ ஸோ கல்வி நம்மளுக்கு முக்கியமான பா இது வாழ்க்கையில முக் மிகமிக முக்கியமான ஒரே இது ஓகேங்களா ஸோ படிங்க இந் படிப்பு படிப்பு படிக்காமல் இருந்துறாதீங்க எல்லார்த்துக்கும் உன் உங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்கும் க சொல்லுங்க இதுதான் முக்கியமென்று ஓகேங்களா